எப்போதுமே நாங்கள் ஒரு டிரிப் போறோம்னா அதுக்கு பிளான் பண்ணிடுவோம் முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் போகணும் எப்படி சேஃப்ட்டியாக போகணும் நாங்கள் தனியாகவே போனாலும் எங்களுக்கு தேவையான சேஃப்ட்டி எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு தேவையான அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு தான் போவோம் எந்த ஒரு நாங்கள் இவ்வளோ நாள் போயிருக்கோம் போனதில் எதுவுமே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது கிடையாது எந்த ஒரு கஷ்டமும் வந்தது கிடையாது நாங்கள் ஒரு டிரிப் ப்ளான் பண்ணி போனோம்னால் அங்கே போய் நாங்கள் தங்குறதுலேருந்து அங்கேருந்து ரிட்டன் அங்கே வர்ற முடிக்கு நாங்கள் எல்லா பேர்ஃபெக்டாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு தான் டிரிப்பையே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அங்கே போயிட்டு ஒரு டிரிப்புக்கு போயிட்டு அங்கே போய் நம்மளுக்கு இந்த மாதிரி இதாக ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓ மூ மூடு வந்து அப்செட் ஆயிடும் அதுனால ஸ்டார்ட்டிங்லிருந்து எண்டு முடிக்கி எல்லாத்தையும் பேர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் டிரிப்புக்கு போவோம்